தொழில்நுட்ப வளங்கள் அல்லது கருவிகள் எது அவசியம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ அந்த கருவிகளும் தொழில்நுட்பம் ஃபஸ்ட் ஆப் ஆல் அங்கே இருக்கணும் வேறு என்ன எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது வந்து நமக்கு இப்போ வந்து நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஒய்ஃபை அது தொழில்நுட்ப வளங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று அந்த மாதிரியான ஒய்ஃபை ஆஃபீஸ் ப்ரொடெக்ட்டிவிட்டி அப்புறம் வந்து ரெகார்ட் கீப்பிங் அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களோட வந்து பழகுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குதுல அதுவுமே தான் ஒற்றுமையாக இருக்கிறது அந்த ஒற்றுமையுமே வந்து ஒரு துறையில் வந்து நம்மள வெற்றி வெற்றிக்கு அழைச்சிட்டு போகும் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்தால் தான் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளால நெலைச்சி நிற்க முடியும் யாரும் இங்கிட்டு இங்கிட்டு முகத்த திருப்பிட்டு இருந்தால் அந்த இடத்துல பெருசாக அந்த ஆஃபீஸில் எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது எல்லாமே ஒன்னாக சந்தோஷமாக இருக்கும் போது அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது கிடைக்கும் அதுவும் ஒரு வெற்றிக்கான ஒரு ரகசியம் தான் ஒற்றுமை அப்படின்ற ஒன்று தொழில்நுட்ப வளங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கேற்ற மாதிரி அங்க கருவிகள் இருக்கும் கண்டிப்பாக ஆஃபிஸில் இல்லாமலாம் இருக்காது ஆஃபீஸோட ப்ரொடெக்ட்டிவிட்டி அப்டிங்கும் போது அது வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ப்ரொடெக்ட்டிவிட்டி இங்க்கிரிஸ் பண்ணணும் ரெக்கார்ட் கரெக்டாக கீப் பண்ணணும் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிற இந்த ஒலகத்தை வந்து டக்குன்னு நம்ம அடாப் பண்ணிக்க கற்றுக்கணும் இந்த மாதிரி நம்ம போய்ட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது நம்ம நமக்கு ஒரு பாதையாக நமக்கு ஒரு வெற்றி பாதையாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ தான் முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும் ஆஃபீஸ் ப்ரொடெக்ட்டிவிட்டி இது பண்ணுறத்துக்கும் அதான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் கீப்பிங் அதுவும் கரெக்டாக இருக்கணும் என்ன இந்த உலகத்துல இப்போ வந்து நிறைய வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்குது அது நம்ம அடாப் பண்ணிக்க டக்கு டக்குனு அடாப் பண்ணிக்க கற்றுக்கணும் அவ்வளோ தான்